ஏசி பொருத்துருக்கோம் நான் இப்போ வாங்கினேன் ஏசி வாங்கி வச்சிருக்கேன் வெ வேறு கம்பெனி ஏசி தான் சொன்னாங்க எல்ஜியோ சா சாம்சங்ன்னு சொன்னாங்க சேரின் சொல்லிட்டு வாங்கிருக்கேன் அந்த ஏசி வாங்கினதும் வாங்கி வச்சிருக்கேன் அது இப்போ ஒரு ஆறு மாதம் பொருத்தவரவும் ஆறு மாதம் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா கூட ஒன்றும் ஆகலை இது வரைக்கும் அந்த ஏசி பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கு நாங்கள் வந்து வெளியில போயிட்டு வந்தம்னா வ வந்தனா ஒரு வரும் போது திடீர்ன்னு வந்தால் ஒரு வெயில்லருந்து வந்தாலும் போனாலும் சம்மர்க்கு எல்லாம் வந்து போட்டுக்குவோம் போட்டால் நல்லா ஒரு சில்லுன்னு காற்று வரும் நமக்கு வந்து நல்லா இருக்கும் நம்ம மூடு நல்லா இருக்கிற மாதிரி அதான் வேறு ஒன்றுல்ல அந்த பொருளும் வந்து தரமாக தான் இருக்குது ஏசி பொறுத்தவரைக்கும் ஒன்றும் கிடையாது ஒரு ஆறு மாதம் ஆச்சு இதோட ஆறு மாதம் ஏலு மாதம் கூட ஆயிடுச்சு இன்ன வரைக்கும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனை இல்லை இதுக்கு முன்னாடி எங்கள் ரிலேடிவ் வி வீட்லையும் சொன்னாங்க அது மாதிரி தான் வாங்கின்னு வந்து வச்சிருக்குறாங்க அவங்க வந்து ஒரு ரெண்டு வர்ஷமாக கூட பயன்படுத்திகலன்றாங்க நடு மாதத்துல ஒரு வாட்டி தான் சர்வீஸ் போனோம்னாங்க அதை வச்சி தான் நானும் வாங்கினேன் எனக்கும் ஓகே நல்லா இருக்கு